நான் புதுசு புதுசாக சமையல் பற்றி யோசிக்கவேனால் ஃபஸ்ட்டு குக் வித்து கோமாளி பார்ப்போம் அப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு சமையல் டிப்ஸு நிறைய பார்ப்போம் அது பார்த்துட்டுதான் நான் வந்துட்டு சமைக்க கற்றுக்கிட்டேன்